ஹலோ தாஸ் நான் அப்பா பேசுறேன்பா நீ ஒடனே வண்டி டிரைவரு வர சொல்லி வேளாங்கண்ணி போகணும் நானும் அம்மாவும் அதனால எவ்வளோ செலவாகும் டிரைவருக்கு எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் ஆகும் எவ்வளோ நாள் ஆகும் அவரை கேட்டு எனக்கு சொல்லணும் அதனால நானும் அம்மாவும் கோவில பாக்கணும் கோவில பார்த்துட்டு வர்றதுக்காக நாங்கள் உன்னிடம் சொல்றேன் நீ மறந்திடுவ ட்ரைவரை கேட்டு எவ்வளோ எவ்வளோ தூரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் நாள் ஆகும் எண்ணெய் எவ்வளோ போடணும் அதனால் நீ கேட்டு சொல்லுப்பா அதனால சட்டுனா எனக்கு ஃபோன் பண்ணி திரும்பி பதில் சொல்லணும் மறந்துடாதேப்பா வேளாங்கண்ணி கோவிலுக்கு நானும் அம்மாவும் போகணும் மறந்துட கூடாது அதனால உன் கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் தாஸ் மறந்துட கூடாது உடனே எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணி சொல்லணும் அதனால உன்னிடம் நான் இப்போ சொல்கிறேன் அதனால மறந்துட கூடாது உன்னை உன்னை கெஞ்சி கேக்கிறேன் வேளாங்கண்ணி கோவிலுக்கு போகணும்பா அதனால அம்மாவும் நானும் போய்ட்டு பார்த்துட்டு வரணும் நீங்க மறந்துடாத ஃபோன் பண்ணி ட்ரைவரை கேட்டு எவ்வளோ காசு ஆகும் எவ்வளோ எண்ணெய் ஆகும் என்று உன்னை விவரமாக கேக்கிறேன்